ஆ ஆ சொல்லுங்கப்பா யாரு ஆ எந்த டிப்பார்ட்மெண்ட்ப்பா ஆ அப்படியாப்பா என்ன ப்ராப்ளம்ப்பா

அப்படியா ஆஃபீஸ் ரூம்மில் இன்ஃபார்ம் பண்ணிங்களாப்பா அப்படியா சரி நான் வந்துட்டு என்னென்னு செக் பண்கிறேன்ப்பா நீங்கள் ஒரு லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துருங்க வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்காப்பா ஆ சரிப்பா நான் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணுறேன் ம் தேங்க் யூ